லாக் டவுனில் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கு எல்லாமே வீட்டில் இருந்து தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதில் ஃபீல்டு ஒர்க் போகிறது வந்து நிறையா டைம் போக முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் வேலை நம்ம பர்ஸ்னல் ஒர்க்கோ வேறு கோயிலுக்கு மற்ற டீட் மற்றதுக்கெல்லாம் நம்மனால் எதுவுமே ஃபிரென் ஃபிரீயாக போக முடியல காய்கறி மற்ற பேங்க் ஒர்க்கோ மற்ற எந்த பர்ஸ்னல் ஒர்க்குமே பண்ண முடிகிறது இல்லை பண்ண முடியாமல் போச்சு வீட்டில் எல்லாமே வீட்டில்தான் எல்லாேரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு மொபைல் லேப்டாப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி டைம் ஃபுல்லாக அதில்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வேறு எதிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை மற்ற டைம்னால் வெளியில் போகலாம் டைம் ஸ்பெண்ட் முடி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம மொபைல் லேப்டாப் அது மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆன்லைன் ஸ்கூ கிளாஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆன் கிளாஸஸ் எல்லாம் லேப்டாப் மொபைல் அதில்தான் எல்லாமே சர்வே பண்ணிகிட்டு இருந்தோம் இதனால் அவங்களுக்கு கொழந்தைங்களுக்கு எல்லாமே மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டைம் கிடச்சிருச்சு அதனால் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரமிச்சுட்டாங்க எங்களுக்கும் அந்த மொபைலு மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் வந்து மொபைலில் தான் டைம் போகிற மாதிரி இருக்குது வெளியில் எங்கேயும் போக முடியல ஸோ இதனால் நிறைய டிராபேக்கும் இருக்குது வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுகிற வீட்டில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைமும் கிடச்சுது ஸோ ஒரு